போக்குவரத்துத்துறையில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அது எப்படி வளர்ச்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் போக்குவரத்தில் பஸ் போக்குவரத்துன்னால் என்ன இந்த பஸ்ஸில் போவது இந்த ட்ரெயினில் போவது ஃப்ளைட்டில் போவது இதெல்லாம் நம்ம போக்குவரத்துன்னு சொல்கிறோம் போக்குவரத்துன்னு சொல்கிறோம் இந்த டூ வீலர் கார் இதெல்லாம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க பஸ்ஸில் போவாங்க ட்ரெயினில் போவாங்க அதனாலே இந்த போக்குவரத்துத்துறை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு இந்த போக்குவரத்துத்துறை பார்த்தீங்கன்னா எப்படி வளஞ்சி வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் பஸ்லெலாம் போகணும்னா முன்னாடியே போய் பஸ்ஸு ஒரு எட்டு மணிக்கி வருதுன்னு வெச்சுக்கங்க எட்டு மணிக்கு வருதுன்னால் ஆறு மணிக்கே போயிடுவாங்க ஏன்னால் ஏன்னால் ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க அப்படி போயிடுவாங்க ஏன்னால் ஏன்னால் அவங்களால வந்து எட்டு மணினால் ஏழு மணிக்கி கிளம்புனா போக முடியாது ஏன் போக முடியாது போக்குவரத்து வசதியெல்லாம் அப்போ வந்து அதிகமாக கிடையாது அதனாலே முன்னாடியே போயிடுவாங்க முன்னாடியே போயிடறதுனால அங்கையே இருந்து பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் ஏறி அப்புறம் ஊருக்கு போவாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க இப்போல்லாம் வந்து ஆன்லைன் வசதி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் ஆன்லைன்லாம் வந்ததுக்கப்புறம் வீட்லேருந்தே மொபைல்லையே புக் பண்ணிக்கலாம் வீட்லேருந்தே மொபைலில் புக் பண்ணுறதுனால நேரச்செலவு பயணச்செலவு இதெல்லாம் குறையிதுங்க இந்த குறையிறதுனால குறையிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்மளுக்கு மக்களுக்கு வந்து அதிக பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு போகிறவங்கள்லாம் முன்னாடியெல்லாம் அடிச்சு புடிச்சுட்டு ஏறுவாங்க கொழந்தைங்களால இப்போ ஏன் பெரியவங்களால் கூட அந்த கூட்டத்தில் அவ்ளோக்கு நிற்கவே முடியாது மூச்சு அடைக்கும் மூச்சு நிற்கிற மாதிரி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா புக் பண்ணுற வசதி வந்ததுக்கப்புறம் அவங்க புக் பண்ணிவிட்டு சுலபமா போகலாம் ஏ புக் பண்ணிட்டால் இப்போ நாளைக்கி ஊருக்கு போகணுன்னு இன்றைக்கே போயி சும் இன்றைக்கே போய் ப்ரௌஸிங் சென்டரில் புக் பண்ணிக்க முடியும் ஏன் ஆன் கையில் மொபைலு ஆன்ட்ராய்டு மொபைல் இருந்துச்சுன்னா மொபைல் மூலமாகவும் புக் பண்ணிக்க முடியும் இன்றைக்கி பு நாளைக்கு போகிறாங்கன்னா நாளைக்கு போகிறாங்கன்னா நாளைக்கு கூட புக் பண்ணிக்கலாம் நாளைக்கு போகிறாங்கன்னா இன்றைக்கி கூட புக் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ பத்து மணிக்கு போகிறாங்கன்னா எட்டு மணிக்கு புக் பண்ணிக்கலாம் எட்டு மணிக்கு புக் பண்ணிகிட்டு ஒன்போதரைக்கி கூட இங்கேயிருந்து டூ வீலர் எடுத்துகிட்டு கிளம்பிர்லாம் எடுத்துப் போட்டு டிவி அதில் என்னதுங்க பைக் ஸ்டாண்டில் நிறுத்திவிட்டு நிறுத்திவிட்டு அப்புறம் பொறுமையாக போயிக்கலாம் போனதுக்கப்புறம் பஸ் வந்துடும் புக் பண்ணிண பஸ் வந்ததுக்கப்புறம் ஏறி நம்ம உக்காந்துக்குலாம் பொறுமையாக உக்காந்துக்குலாம் அதனால தான் இது இந்த போக்குவரத்துத்துறை வந்து உபயோகம் உள்ளதாக உபயோகமுள்ளதாக இருக்குது ஆஃபீஸில் இது வந்து எப்படின்னா ஆன்லைனில் பதிவு பண்ண முடியாதவர்கள்லாம் ஆஃபீஸில் போய் பதிவு பண்ணிக்கலாம் ப்ரௌஸிங் சென்டரில் பதிவு பண்ணிக்கலாம் ஆன்ட்ராய்ட் மொபைல் இல்லாதவர்கள்லாம் ப்ரௌஸிங் சென்டரில் போய் பதிவு பண்ணிக்கலாம் இது வந்து போக்குவரத்துத்துறை நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்குதுங்க